பையனுக்கு லீவு கிடைக்காதுங்க மேம் ஏன்னெனு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு அந்த அதுதான் மேம் அவன் இப்போ ஸ்டடியே நல்லா பண்ண மாட்டேறான் ஸ்டடி பண்ணவே இல்லை இந்த நேரத்தில் வந்து லீவு கேட்டிங்னால் எப்படி நாங்கள் தரமுடியும் எக்ஸாம் டைம் மாதிரி வருது இந்த டைமில் கேட்டிங்கனால் நாங்கள் எப்படி லீவு தரமுடியும் இல்லை மேம் ஆல்ரெடி அவன் ஸ்டடி பண்ணவே இல்லை ஸ்டடி பண்ணிணாதான் இப்போ டென்த்லேயும் அவன் பாஸ் ஆக முடியும் ஆல்ரெடி ஒஸ்டு ஸ்டெண்ட்டாக இருக்கான் அவன் நமக்கு கிளாஸ்லேயே அவனுக்கு எப்படி நீங்கள் லீவு கொடுத்தா இப்போ எப்படி அவன் ஸ்டே ஸ்டடி பண்ணுவான் நீங்கள் லீவு கேட்குறது ஓகேதான் ஆனால் அவன் படிக்கணுமில எது ஏ நீங்கள் என்னைக்கி லீவுன்னு சொல்லுங்க இல்லை மேம் அது ரெண்டு நாளைக்கு லீவுன்னு கேட்குறீங்க எக்ஸாம் டைம்மாக இருக்குது எக்ஸாம் டைமில் எப்படி லீவு கொடுக்க முடியும் அது நெக்ஸ்ட் வீக் போயிக்கலாமே மேம் அப்படி என்ன ஒரு புரோக்கிராம் உங்களுக்கு சரி ஓகே நீங்கள் லீவு லெட்ரு சரி ஓகே மேம் நீங்கள் உங்கள் லீவு லெட்ரு எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் லெட்ரு மாதிரி எழுதி கொடுங்க எழுதி கொடுத்தீங்னா அப்ரூவல் கிடைச்சா உங்களுக்கு லீவு கிடைக்கும் ம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்